நீச்சல் அடிக்கிறது பேஸிக்காக பார்த்தீங்கன்னா உடம்போட சுறுசுறுப்புக்காகவும் பண்ணுறது அதே நேரத்தில் நம்ம சுவாசிக்கிற சுவாசிக்கிறத்துலையும் நமக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு வச்சிக்கிலாம் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக வெளியில ஓடுறதை விட தண்ணியில நீச்சல் அடிக்கிறப்போ நமக்கு அந்த பிரீதிங் லெவல் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும் வெளியில மூச்சை அடக்கிட்டு ரொம்ப நேரம் இருந்துரலாம் அதே சமயம் தண்ணில அது இருக்க முடியுமானா இருக்க முடியாது அதனாலையே தண்ணில நீச்சல் அடிச்சிவிட்டிங்கன்னா உங்களோட பிரீதிங் லெவல் அதிகமாகவும் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு அந்த இறைக்குல்ல ரொம்ப தூரம் ஓடுனா அதேமாரி இறைக்கிறது இருக்காது பிரீத் ஸ்விமிங் பண்ணுறது வாரத்தில் ஒரு வாட்டி கண்டினியூஸாக பண்ணலாம் பண்ணாலே நீங்கள் எக்சர்ஸைஸு இந்த ஜிம்மு அதேமாரி விஷியமாக போறதை தவிர்க்கலான்னு நினைக்கிறேன் அதேமாரி மெடிக்கல் செக்அப்புக்கும் போறதை தவிர்க்கலாம் இந்த நீச்சல் அடிக்கிறது மூலமாகவும் இல்லை இந்த சைக்கிள்ஸ் ஓட்டுறது பழைய காலத்துக்கு நம்ம போனாலே பாதி உடம்பு ஆரோக்கியமாயிடுன்னு நினைக்கிறேன் இந்த காலகட்டத்தை பார்த்தாலே ரொம்ப மோசமாக இருக்கு ஃபர்ஸ்ட்டு நூறில் இருந்துச்சு அடுத்து எண்பது வயசு ஆனுச்சு அடுத்து எழுபதானுச்சி இப்போல்லாம் அறுபது தாண்டுவாங்களானே தெரியல அந்த அளவுக்கு நம்ம உலகம் மாறிவிட்டு அட்வான்ஸுடாக போகறேன் போகறேன்னு சொல்லிவிட்டு ரொம்ப அழிவை நோக்கி தான் போயிட்டுருக்கோம் அதனால் இந்த குளங்கள அடைச்சி வைக்கிறது அதெலாம் கொஞ்சம் தவிர்த்திருங்க முந்தைய காலத்தில் எப்படி எல்லா எல்லா ஊர்லையும் ஒரு ஒரு குளோம் இருக்கும் அந்த குளத்துல பார்த்தீங்கன்னா எப்போவும் பத்து பசங்க விளாண்டுட்டுருப்பாங்க நீச்சல் அடிச்சிட்டுருப்பாங்க அது அவங்களோட ஆரோக்கியத்துக்கும் நல்லதாக இருக்கும் அந்த ஊரும் பார்த்தீங்கன்னா ஒரு பசங்களோட செழிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அதை தவிர்க்கிறேன் சுற்றுசூழல் மாசுப்படுது அப்படின்னு ஒரு விஷியத்தை கையில் எடுத்துகிட்டு அதை அடைச்சி வைக்கிறது யாரையும் ஃப்ரீயாக அதில் குளிக்க விடாம நீச்சல் அடிக்கவிடாம பண்ணுறது நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பார்த்துருப்பீங்க சில குளங்கள்ல இப்போ இங்கே நீச்சல் அடிக்கக்கூடாது அப்படின்னு போர்டே வச்சிருப்பாங்க அது எதனால் வைக்கிறாங்கன்னும் தெரியல அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துவிட்டு நம்ம பழைய காலத்துக்கு போனாலே எல்லா அழிவு அழிவுலருந்தும் மீண்டு வந்துரலாம் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் என்ன பொறுத்த அளவுக்கு பர்ஸ்னலாக நீச்சல் அடிச்சாலே போதும் ஒரு மனுஷன் அவனோட பிரீத்னெஸ்ஸு பிரீதிங் சென்ஸு உடம்பு சுறுசுறுப்பாக இருக்கிறது அது ரெண்டுமே நீச்சல் மூலியமாக கட்டுப்படுத்திடலாம் அதுக்காகவே டாக்டர்ஸ் முதக்கொண்டு சில பேர் சொல்லுவாங்க எல்லாரும் சொல்லுவாங்களான்னு தெரியல பசங்களுக்கு யூத்தாக இருக்கிறவங்களுக்கு குளத்துல குளிங்க ஸ்விம் பண்ணுங்கள் வாக்கிங் போங்க ஜாகிங் போங்க எல்லாமே சொல்லுவாங்க அதில் ஸ்விம்மிங்கு உங்களுக்கு ரொம்ப நல்லதாகவும் இருக்கும் உங்களுக்கு உற்சாகமாகவும் இருக்கும்